என்னோடைய நெகட்டிவ் அப்படின் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா வாட்ச் நான் என்ன பண்ணிவிட்டன் அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எல்லாம் என் ஃரெண்ட்ஸ்ஸோட சேர்ந்து நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போயி இருந்தோம் அங்கே போறப்போ என்ன ஆச்சுன்னா சரி ஓகே இதுவரைக்கும் வந்து விட்டோம் ஒரு வாட்ச் வாங்கிட்டு போகலாம் அப்படின் சொல்லி நினைச்சோம் வாட்ச் வாங்குறதுக்கு அந்த வாட்ச் ஷாப்க்கும் நாங்கள் போனோம் போனப்போ அங்கே ஒரு வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த வாட்ச் எனக்கு பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துது பட் ஆனால் என் ஃரெண்ட்ஸ் சொன்னாங்க நல்லா இல்லை அப்படின் சொன்னாங்க எனக்கு அந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சி இருந்துது ரொம்ப பிடிச்சோனே பார்த்தோனே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அந்த வாட்ச்சு அந்த வாட்ச் வாங்கி அந்த வாட்ச் வாங்குனோனையே அது போட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எனக்கு ரொம்ப அது பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு குட் எப்படி சொல்லுறது ஃபீலே ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாட்ச் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்னா ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த் ஒன் மந்த் அந்த வாட்ச் வாங்கி ஒன் மந்த் நான் எந்தளவுக்கு அந்த வாட்ச் ஆசைப்பட்டு வாங்னனோ அந்தளவுக்கு அந்த வாட்ச் எனக்கு டிசபாயின்மெண்டை தான் கொடுத்துது ஏனா அந்த வாட்ச் போட்டுகிட்டு அந்த ஒன் மந்த் குள்ளே என்ன ஆச்சுன்னா அந்த வா அந்த வாட்ச்சோடைய வார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பிய்ய ஆரமித்தது பிஞ்சு அது பிய்ய ஆரம்மிசோனையே அந்த வாட்ச் பார்த்திங்னா டக்குன்னு அந்த வாட்ச் அது டைமே ஓடாம ஸ்டாப் ஆயிடுச்சு இதனால் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா இது ரேட் பார்த்திங்கன்னா பைவ் ஹண்ட்ரட் அந்த பைவ் ஹண்ட்ரட் போட்டு அந்த வாட்ச் ஒன் மந்த் கூட எனக்கு அது யூஸ் ஆகலை அது பாக்குறப்போ எனக்கு ரொம்ப என்ன இவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி இப்படி போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலாக ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண விஷயோம் அதான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண வந்து அதுக்கப்புறோம் என் ஃரெண்ட்ஸ் சொன்னாங்க நான் அப்பயே சொன்ன இதெல்லாம் வாங்காதன்னு சொல்லிவிட்டு இப்போ ஏன் நீ வாங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி வாங்கி எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படிலாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிது இந்த வாட்சால் நிறைய டிசபாயிண்டாயிட்டேன் நான் அதனால் இந்த வாட்ச் இந்த வாட்ச் ஒன் மந்த்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுதான் வந்து நான் ரொம்ப நெகட்டிவாக இதான் என்னோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ஸு